எங்கள் மாநிலத்தின் கலாச்சார பாரம்பரியம் என்பது தமிழ் மொழியே சமய வழிபாட்டின் மூலம் தமிழ் மொழி பெரும் பங்கு எடுத்து காப்பாற்றப்பட்டு வருகிறது கோயில்களில் பாசுரங்களும் தேவார பாடல்களும் பக்தி இலக்கியங்களின் மூலமாக விழாக்கள் கொண்டாடும்பொழுது கோவில்களில் பஜனைகள் செய்கின்றபொழுது பண்டிகை காலங்களில் விரதம் பூஜை புனஸ்காரம் போன்றவற்றை கடைப்பிடிக்கின்ற பொழுது தமிழ் மொழியானது பெரும்பாலும் காப்பாற்றப்படுகிறது தமிழ் மொழியை அழிப்பதற்காகவே கோவில்களை அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் இது ஒரு தவறான செயலாகும்